எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகன்னு பார்க்கும் போது நள்ளிரவில் சுதந்திரம் அப்படின்ட்டு ஒரு புத்தகம் இருந்துச்சு அது ஏன் அந்த புத்தகம் எனக்கு பிடிக்குதுன்னா அந்த காலக்கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் அடைஞ்சப்போ ஒரே ஒரு நாளில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னாங்கிறது தெரிஞ்சிச்சு ஆனால் அந்த புக்கை வந்து என்ன பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுவது அது வரைக்கும் அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க என்ன ஸ்டாப் பண்ணுணதுக்கு என்ன காரணம்னா அப்போ அது அந்த புத்தகத்தில் ஒரு சில உண்மைகளை வந்து ஏகப்பட்டது வந்து சொல்லிருந்தார் எந்த உண்மைகள்னா அப்போ அந்த உண்மைகள் வந்து என்ன யாரை பற்றி இருந்துச்சுன்னா நேருவை பற்றி இருந்துச்சு ஏன்னா அப்போ இருந்த முக்கிய அரசியல் தலைவர்களை பற்றி இருந்துச்சு அவங்களோடைய ஒரு பக்கத்தை வந்து அதிலேருந்து வெளிக்கொண்டு வரக்கூடாது வெளிக்கொண்டு வந்தால் அது மிகப்பெரிய தவறுதலாக இருக்குதுன்ட்டு அந்த புக்கை வந்து ஸ்டாப் பண்ணிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி அந்த புக்கில் வந்து அந்த ஒரு இரவில் வந்து நள்ளிரவில் சுதந்திரம் சுதந்திரம் அடையும் போது மக்களுடைய மனநிலைம என்னவா இருந்துச்சு அப்போ இந்தியாவுக்கு எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் என்னவா இருந்துச்சு அந்த பிரச்சனைகளில் அது எப்படி வருங்கால அடுத்தடுத்து அடுத்தடுத்து அந்த பிரச்சனைகளை எப்படி வந்து அதை சரி பண்ணிணாங்க அப்படிங்குறது இருந்துச்சு அப்போ இந்தியாவில் வந்து மிக முக்கிய ரெண்டு குறிக்கோள் என்னவாக இருந்துச்சுன்னா இந்தியாவில் இருக்கிற வளங்களை வந்து எப்படி மக்களுக்கு சமமாக பிரித்து கொடுக்கணும் அடுத்தது இந்தியாவுக்கான ஒற்று கான்ஸ்டியூஷன் சட்டத்தை வந்து எப்படி நிறைவேத்தணும் அதுக்கா அதுக்கான கமிட்டிலாம் பயங்கரமாக இது பண்ணி இது பண்ணாங்க அந்த சமயத்தில் தான் அம்பேத்காரோடய தலமையில் வந்து சட்ட புக்கை வந்து வரைவு குழுவுக்கு தலைவராக போட்டாங்க ஆனால் அந்த வரைவு குழு சட்டத்தை போட்டுருந்தாலும் கடைசியில் என்னா பண்ணார் அம்பேத்கார் அதுலேருந்து வெளி வெளியேருனார் ஏன் வெளியேருனார்அவருடைய கருத்துக்கள் வந்து ஒரு சில இத வந்து ஏற்றுக்கல ஏன் ஏற்றுக்கல அப்போ இந்தியாவில் மேல்தட்டு மக்களுடைய அடிமைத்தனம் அங்கே இருந்துச்சு அதான் அவங்க ஏற்றுக்க முடியலை ஏத்துக்க முடியாததுனால் அந்த சட்டத்தை அதுக்கப்புறம் புறக்கணிச்சிட்டு நான் இனிமேல் இங்கே நான் இருக்கற மாட்டேன் இந்த அவையில் இருக்கற மாட்டேன் முதல் சட்ட அமைச்சராக அமைச்சருங்கிற பதவியில் வகிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் இருந்தார் அதனால என்ன பண்ணார் அதுலேருந்து வெளியே வந்தார் ஸோ ஒருத்தருடைய உழைப்ப வாங்கி சுரண்டி அதை பயன்படுத்திக்கிட்டு அவர் தேவையில்லை நமக்காக வளைஞ்சி கொடுக்கல அப்படிங்கும் போது அதை என்ன பண்ணிட்டாங்க அவரை துரத்தி விட்டாங்க அப்போ இந்திய அரசில் அரசியல் அமைப்பே இந்தியாவோடைய மக்களுடைய மிகப்பெரிய பாராளுமன்ற உறுப்பினர்களால் இந்தியாவே கடைசியில் என்ன பண்ணிடுச்சு ஒருத்தருடைய உழைப்ப வாங்கிக்கிட்டு அந்த உழைப்ப சுரண்டி எடுத்துக்கிட்டு அது கடைசியில் என்ன பண்ணாங்க அவரை நீங்கள் போகலாம் அப்படின்ட்டாங்க அப்போ அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் முள்ளமாரித்தனங்குறது எப்படி தெரியுது பாருங்க அப்போ ஏ இருக்கிற உச்சக்கட்டத்தில் இருக்கிற அரசியல் அதிகார பகிர்வில் இருக்கிற இருந்தவங்களே ஆத்து எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேயே நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நடந்துச்சின்னா இப்போ என்ன நடக்குது பாருங்க அதெல்லாம் அந்த புக்கில் வந்து என்ன பண்ணாங்க அந்த புக்கில் பதிவு பண்ணிருக்காங்க அதனால தான் அந்த புக்கை வந்து என்ன பண்ணிட்டாங்க தடை பண்ணிட்டாங்க அதை திரும்பி ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது தான் மிகப்பெரிய ஒரு